இந்த காலத்தில் தமிழ் பேசுகிறவங்க வந்து எப்படின்னா இப்போ எல்லா இடத்துலையும் தமிழ் பேசுகிறனால இன் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் எப்படி வேண்ணாலும் பேசிக்கலாம் ஆனாலும் எப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே இப்போ தமிழ் தெரிஞ்சால் மட்டும் போதாது இப்போ தமிழ் எல்லாம் கா இ எந்த கம்பெனிக்கு போனாலும் சரி இல்லை எப்பேர்பட்ட எந்த வேலைக்கு போனாலும் சரி தா இங்கிலிஷ் தெரிஞ்சால் மட்டும்தான் வேலைக்கே எடுத்துக்கிறாங்க தமிழ் பேசினா ஏதோ ஒரு தமிழ் பேசினா ஏதோ சீப்பாக இந்த மாதிரி நினைச்சிக்கிறாங்க எங்கே போனாலும் சரி தமிழுக்கு இப்போ வர வர மதிப்புகிறதே இல்லை ஆனால் அப்போ தான் அந்த காலத்தில் தமிழ் வந்து தமிழ் தான் ரொம்ப பழமையான மொழி அந்த மாதிரியெல்லாம் பேசியிருந்தது தமிழ் மட்டும்தான் இப்போ இந்தியாவோட தேசிய மொழி இந்தியாவில் தமிழ் வந்து இப்போ பத்தாயிரம் வ பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்ச்சுனு தமிழ்மொழி சொல்கிறாங்க அப்படி இருந்தும் தா இந்தியாவில் வந்து இப்போ தமிழ் வந்து தமிழ்மொழி ஆட்சி மொழியாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க வேறு மற்ற மொழியை தான் ஆட்சி மொழியாக ஏற்றுக்கறாங்களே தவிர தமிழை இப்போ அந் நம் ஏற்றுக்கறதில்ல எங்கே போனாலும் சரி இப்போ தமிழ் பேசுகிறவங்களே கொஞ்சம் கண்டுக்கிறது கூட கிடையாது இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா இப்போ எந்த பீல்டுக்கு போனாலும் சரி கம்பனிகளுக்கு போனாலும் சரி அங்கேயே தமிழ் அள தமிழ் தெரிஞ்சாலும் இல்லை அங்கேயும் இங்கிலிஷ் தெரியதா அப்படின் தான் கேட்கறாங்க இப்போ வ மாப் மற்ற ஸ்டேட்டுக்கு போனாலே இப்போ தமிழ் தமிழ் தெரியாமல் இப்போ ஆந்திராவுக்கு போனாலும் தெலுங்கு தெலுங்கு தான் அதிகமாக இருப்பாங்க அங்கே தமிழ் பேசுகிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்குவாங்க அதனால் அங்கே போனால் தமிழ் வெச்சுக்கின்னு மட்டும் அங்கே போக முடியாது இதே பக்கத்து ஸ்டேட்டு கர்நாடகா போனாலும் அதே மாதிரி தான் கேரளாவுக்கு போனாலும் அதே மாதிரி தான் இல்லை வேறு எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இது தான் பெரிய பிரச்சினையே இப்படி தான் இந்த தமிழ் ஒரு லேங்குவேஜை வெச்சுக்கின்னு நம்மளால ஒன்றும் பண்ண முடியறதில அதர் லேங்குவேஜு வச்சுக்கின்னு தான் அதர் லேங்குவேஜு வெச்சு தான் எல்லாம் பண்ணுறாங்களே